இப்போது ஒவ்வொரு ஊர்லேயுமே ஒவ்வொரு பசங்களுக்கும் பசங்களுக்குள்ளேயும் நிறைய திறமை இருக்கும் அந்தமாதிரி திறமை எல்லாம் வந்து அவங்க வந்து வெளிக்காட்டிக்க மாட்டாங்க சில பேர் கூச்சப்பட்டுக்கிட்டு நம்மள இந்தமாதிரிலாம் பண்ணுனால் கேலி பண்ணுவாங்க சில பேர் அதனால் அதுக்கு பயந்துக்கிட்டே அவங்கள்லாம் வெள் வெளி காண்மிச்சிக்க மாட்டாங்க அவங்களுக்குள்ளே திறமைய ஸ்கூல் அந்தமாதிரி உள்ள பசங்களோடய திறமை எல்லாம் எப்படி தெரியுன்னால் ஸ்கூலில் வந்து ஸ்கூலில் ஸ்கூலில் வந்து பீடி சார் வந்து பீடி ஹவரில் விளையாட அழைச்சிட்டு போயிட்டு இந்தமாதிரி விளாட்டுலாம் விளாட சொல்லி கொடுப்பாங்க இந்த குண்டெறிதல் அப்புறம் ஈட்டி எறிதல் அப்புறம் அந்த கபடி அந்தமாதிரி விஷயத்துலெல்லாம் சில பசங்க வந்து திறமையா இருப்பாங்க சில பசங்களும் வந்து ரன்னிங் ஓடுறதுல வந்து திறமையா இருப்பாங்க சில பசங்க வந்து இந்த குண்டெறிதல் அதுக்கப்புறம் வந்து அந்த கபடி விளையாடுறதெல்லாம் மேக்சிமம் வந்து பசங்க வந்து கபடி விளையாட்றதுல வந்து அதிக இன்ட்ரஸ்ட் எடுத்துக்க அதிக இன்ட்ரஸ்ட்டு காட்டுவாங்க அந்தமாதிரி திறமை எல்லாம் வந்து பீடி சார் வந்து இந்த பசங்களுக்கு வந்து இந்த பசங்களுக்குள்ள இந்த திறமை இருக்குது இந்த பசங்க வந் இந்த பசங்க வந்து இது நல்லா விளாடுவான் இந்த பையன் நல் இந்த குண்டெறிதல் வந்து நல்லா விளாடுவான் இந்த பையன் வந்து ஈட்டி எறிதல் நல்லா விளாடுவான் இந்த பையன் கபடி நல்லா விளாடுவான் அப்படின்னா ஒவ்வொருத்தரையும் தனித்தனியாக அவர் வந்து சஜஸ்ட் பண்ணுவார் ஸ்கூல் அதிகமாக வந்து ஸ்கூலில் தான் ஒவ்வொரு பசங்களோடய திறமை வந்து வெளிப் வெளியே தெரிய ஆரம்பிக்கும் நான் படிக்கின்ற ஸ்கூல்லெல்லாம் வந்து அதிகமாக பசங்க வந்து கபடி தான் அதிகமாக விளையாடுவாங்க சில பசங்களுக்கு வந்து கபடி நல்லா விளையாட தெரியும் ஆனால் வந்து அவங் நம்ம ஒழுங்கா விளையாடலன்னா கிண்டல் பண்ணுவாங்களா அப்படின்னு நினச்சிக்கிட்டு சரியாக விளாடமாட்டாங்க எனக்கு விளாட தெரியாது அப்படின் பொய் சொல்லிட்டு விலகியே நிற்பாங்க பீடி ஹவரில் விளையாட சொல்லி பீடி சார் விளாட சொல்லி சொல்லுவாங்க ஆனால் வந்து விளாடாம சும்மா கதை பேசிக்கிட்டு அந்தமாதிரி இருப்பாங்க ஆனால் சார் வந்துட்டு சும்மா பொதுவாக எல்லோருக்கும் எல்லோரும் சேர்ந்து விளாட்றா மாதிரி ஒரு விளாட்டு வச்சு சொல்லிக்கொடுப்பாங்க அப்படி சொல்லிக் கொடுக்குறப்போ ஒவ்வொரு இந்த ஒவ்வொரு பசங்களோடய தனி திறமையும் வெளில வரும் அந்தமாதிரி வ அந்தமாதிரி தனித்திறமை தெரிகிறப்ப இப்போ அதிகமாக கிராமத்தில் உள்ள கிராமத்தில் உள்ள பசங்களுக் பசங்களுக்குள்ள தான் அதிக திறமை இருக்குது அப்படின்னு தென் தெரிய வரும் அப்போ அதிகமாக வந்து கிராமத்திலேருந்து யாருமே இந்த அளவுக்கு வெளி உலகம்லாம் வெளி உலகம் தெரியாமல் இருப்பாங்க ஆனால் சிட்டியில் வாழ்றவுங்கதான் எல்லா விஷயத்துலேயுமே எல்லா எல்லா விஷயத்துலேயுமே தெரிவும் தெரிவாங்க அதுவும் இல்லாமல் அவங்க தான் எந்த விஷயம் செஞ்சாலும் உடனே எல்லோருக்கும் ரீச் ஆகும் ஆனால் கிராமத்துலேருந்து உள்ள பசங்களுக் பசங்கள் எதாச்சும் செஞ்சாங்கன்னால் அவங்க அந்த அளவுக்கு வந்து ரீச் ஆகமாட்டாங்க அப்படிப்பட்ட பசங்களை வந்து ஸ்கூல் மூலமா தான் ஒவ்வொரு ஒவ்வொரு சார் அப்புறம் அது வந்து பீடி பீடி சொல்லிக் கொடுக்குறவங்க அந்த விளையாட்டு விளையாடு சம்மந் விளையாட்டு சம்பந்தமான செயல்பாடுகள்லாம் சொல்லித்தர அந்த சார் வந்து நல் சார் மூலமா மட்டுந்தான் அந்த கிராமத்தில் உள்ள பசங்களோடய எல்லா ஒவ்வொரு பசங்களோடய திறமையும் வெளில வெளில தெரிய ஆரம்பிக்கும் அவங்களும் அதிகமாக விளையாட ஆரம்பிப்பாங்க இன்ட்ரஸ்ட் எடுத்து விளையாட ஆரம்பிப்பாங்க அது மட்டும் இல்லாமல் அவங்களோடய திறமைய இன்னும் அதிகமாக வளர்த்துப்பாங்க நம்ம இன்னும் வள் அப்படி வள் வளர்த்துக்குறப்ப தான் இந்தந்த இந்த விளயாட்ட இந்த விளயாட்ட விளாட்னா நம்ம நல்லா இருக்கலாம் அப்படின்ட்டு விளையாடுவாங்க ஆர்வம் எடுத் ஆர்வம் ரொம்ப அதிகமாக ஆர்வம் காட்டுவாங்க அந்த விளையாட்டில் இப்போது ஒரு பையனுக்கு வந்து கபடி பிடிக்கிதுன்னா நம்ம கபடியில் நம்ம தான் வந்து பெரிய ஆளாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நல்ல இன்ட்ரஸ்ட் எடுத்து விளாடுவாங்க இப்போ இன்னொரு பையன் நம்ம குண்டெறிதல் பொதுவாக குண்டெறிதல்னாவே அது வந்து தூக்க முடியாது கஷ்டமோ வெயிட்டாக இருக்கும் சில பேரால் தூக்கி வந்து கொஞ்சம் லாங்காக தூக்கி போட முடியாது சில பசங்கள் நல்லா ஸ்ட்ராங்காக உள்ள பசங்களாம் அதை தூக்கி போடுவாங்க அந்த மாதிரி விஷயத்தில் வந்து சில பசங்கள் வந்து திறமையா இருப்பாங்க இந்த கிரம் பொதுவாக இந்த கிராமத்தில் உள்ள பசங்களுக்குத் தான் இந்தமாதிரி வலுவான விஷயம்லாம் செய்வாங்க ஏன்னா அவங்க வந்து ஆரம் எல்லா விஷயமும் அடிப்படையான விஷயம் எல்லாத்துலேயுமே அவங்க வந்து இந்த குனிஞ்சு நிமிர்ந்து வேலை செய்கிறது இந்தமாதிரி விஷயங்கள்லாம் செய்வாங்க அதனால் வந்து அவங்க எல்லா விஷயத்துலேயுமே ஸ்ட்ராங்காக இருப்பாங்க இப்போ இந்த சிட்டியில் வாழுற பசங்க அப்படின் வாழுற பசங்கள்லாம் வந்து ரொம்ப எல் எ எல்லா எல்லாமே மிஷின் இந்த காலத்தில் இப்போ மிஷின் தான் அதனால் எல்லாமே எல்லா எல்லாமே மிஷினுங்குறதுனால் அவங்களுக்கு வந்து ரொம்ப உடம்பு வளையாத் வளையாமல் செய்கிற விஷயமாக இருக்கும் கிராமத்தில் உள்ள பசங்களாக இருக்கட்டும் பொண்ணுங்களாக இருக்கட்டும் பெரியவங்கள்லேருந்து வயசானவுங்களாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் ரொம்ப வந் ரொம்ப ஸ்ட்ராங்கான பர்சனாக இருப்பாங்க கிராமத்தில் உள்ள கிராமத்தில் உள்ள பசங்கள் தான் நல்லா விளாட முடியும் அதுக்கப்புறம் அவங்களோடய திறமை எல்லாம் ஈஸியாக தெரிய ஆரம்பிக்கும்